ஹலோ வணக்கம் சார் ஸ்பெஷல் சூப்பர் மார்க்கெட்டா சார் ஓகே சார் எங்கள் வீட்டில் வந்து அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன்ருக்கு சார் அதுக்கு எனக்கு சில சில பழம் பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது சார் அதான் உங்களோட காண் உங்களோட கடையை காண்டக்ட் பண்ணுறேன் சார் எனக்கு வந்து கொஞ்சம் திராட்சை சப்போட்டா மாம்பழம் ஆப்பிள் வேர்கடலை இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது சார் அதோட ப்ரைஸ் என்னனு சொல்ல முடியுமா ஒரு கிலோ சாம்பிள் இல்லை சார் எனக்கு ஹோல் சேல்லா தான் வேணும் ஒரு ஒரு ஃபுரூட்டும் ஒரு அரவுண்ட் செவண் டூ எய்ட் கேஜி வேணும் சார் எனக்கு ஒரு கிலோ அமௌன்ட் மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே ஓகே சார் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியே தாங்க பிரச்சனை இல்லை ஒரு கிலோ ரேட் இப்போ பிஃப்ட்டின் அப்படினா எனக்கு ஒரு பத்து கிலோ தாங்க அதில் வந்து ஒரு டென் பெர்ஸன்ட் லெஸ் பண்ணிக்கோங்க எப்படி ஃப்ரீ ஹோம் டெலிவரியா இல்லை நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கனுமா சார் ஓகே சார் நீங்கள் ஹோம் டெலிவரியே பண்ணிவிடுங்க மண்டே ஷாப்பாக மார்னிங் நைன் தெர்ட்டி சார் அட்ரஸ் நோட் பண்ணிக்குறீங்களா டூ டூ எய்ட் மெயின் ரோட் ரெம்பலூர் டிஸ்ட்டிக் சார் தேங்க்யூ சார்